எனக்கு புடிச்ச பாட்டுன்னா நிறைய இருக்கு அதில் நிறைய மெலோடிஸும் கேட்பேன் ஃபோக் ஷாங் ஃபோக் சாங்கும் கேட்பேன் பழைய காலத்து பாட்டும் கேட்பேன் ஃபோக் சாங்கில் ஃபோக் சாங் கேட்கும்போது ஒரு எனர்ஜிட்டிக்காக இருக்கும் மெலோடி சாங் கேட்டால் ரொம்ப ரிலாக்ஸாயிருக்கும் மைண்டு ஃபிரீயாயிருக்கும் அந்த மாதிரி இருக்கும் பழைய பாட்டில் நிறைய ஃபேவரைட்டான பாட்டும் இருக்கு எல்லாம் மேக்சிமம் ஃபேவரெட் பாட்டு தான் நிறைய பாட்டுயிருக்கு சிவாஜி கணேசன் சார் பாட்டும் கேட்பேன் எம்ஜிஆர் பாட்டு கேட்பேன் நைன்டிஸ் கிட்ஸ் அதாவது மெலோடி கிட்ஸ் மெலோடி சாங்ஸ் கேட்பேன் இப்போ மெலோடி சாங்ஸ்லாம் பஸ்ஸில் டிராவல் பண்ணும்போது அது ஹெட்செட் போட்டு கேட்டுகிட்டு போனால் ரொம்ப ரிலாக்ஸாக டிராவல் பண்ணுறதே அவ்வளோ ஸ்மூத்தாக போகிற மாதிரி இருக்கும் ஃபோக் சாங்குனா ஃபங்க்ஷன் டைமில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும் போதோ திருவிழா டைமில் ஃபோக் சாங்குலாம் போட்டுகிட்டு டான்ஸ் ஆடினா அது ஒரு ரிலாக்ஸேஷனா இருக்கும் அந்த மாதிரி நிறைய பாட்டுயிருக்கு பழைய பாட்டு கேட்கும்போது ரொம்ப கருத்து கருத்து அதாவது மீனிங்ஃபுல்லாக இருக்கும் பழைய பாட்டெல்லாம் நிறைய சாங் இருக்கு நல்லாயிருக்கும்